இந்தியாவில் வந்து காஷ்மீர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஏன்னா அங்கே கிளைமேட் சூப்பராக இருக்கும் அந்த பனி எல்லாம் விழுறது அந்த மாதிரி பிளேஸுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் காஷ்மீர் போகணும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்புறம் டெல்லி டெல்லியில் வந்து தாஜ்மஹால் தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்று அது வந்து எல்லோருமே பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க எனக்கும் ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசை கண்டிப்பாக நான் அங்கே போகணும் டெல்லி கேட்டு அந்த மாதிரி அப்புறம் பார்ட்ரு அந்த மாதிரி பார்டர் இந்தியா பார்டருக்கு போனால் எப்படி இருக்கும்ன்னு பார்க்கணுன்னு ஆசை ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களயெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த ஏரியாலாம் எப்படி இருக்கும் அங்கே எப்படி கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை அதுக்கப்புறம் காசி காசி கோயில் அதே மாதிரி காசி கோயில் எல்லோருமே போகணுன்னு ஆசை இந்தியாவில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் காசிக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகணும் அப்புறம் தஞ்சை பெரியக் கோயில் தஞ்சை பெரியக் கோயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின கோயில் அது ரொம்ப வருஷமாக நல்லா இருக்கிற கோயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் அதை வந்து போய் நேரில் பார்க்கணும் அங்கே நந்தி வந்து பெருசாக இருக்கும் அது வந்து நல்லா இருக்கும்ன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கே பிரதோஷ வழிபாடும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் உதயம் ரெண்டுமே பார்க்கணும் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் சிலை இதெல்லாம் விவேகானந்தர் பாறை அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை